ஓவியம் வர ட்ராயிங் பண்ணும்போது நான் வந்து க்ரியேட்டிவிட்டியாக வரையும்போது அதாவது கற்பனைத் திறனில் வரையும்போது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நான் என்ன பண்ணுவன்னா கற்பனையாக வரைஞ்சு கொடுக்குறது வந்து அதிகமாக வந்து என்னோட லவ்வருக்கு தான் நான் வந்து வரைஞ்சு கொடுத்துருக்கேன் வெளியில யாருக்கும் அவ்வளோ வரைய மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து இவங்க கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்னு சொல்லிவிட்டா அவங்கள வந்து நினச்சி அவங்களுக்கு வந்து விருப்பப்பட்ட மாதிரி என்னோட கற்பனைத் திறனில் வந்து நான் வந்து நிறைய படம் வரைஞ்சு கொடுப்பேன் அப்போ வந்து திடீர்னு என்னாவுன்னா கிட்டத்தட்ட பாதி படம் வரைஞ்சதுக்கு அப்புறம் மீதி படத்துக்கு வந்து எந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல இதை மாற்றணுமா இல்லை இங்கே மாற்றணுமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் ஆயிரும் அதனால் வந்து அந்த க்ரியேட்டிவிட்யில வரையும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஒரு படத்தை பார்த்து வரையுதுனா சீக்கிரம் வரஞ்சிரலாம் அதில் இருக்கிற மாதிரி நம்பளே கற்பனையாக வரைகின்றம்போது ஒவ்வொரு இடத்தயும் வந்து என்னென்ன எந்தெந்த இங்கே என்ன வரையலாம் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் இந்த இடத்தில் டார்க் பண்ணலாமா லைட் பண்ணலாமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் இருக்கும் அது வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சமாளிச்சு இருக்கிறேன்